எனக்கு பிடிச்சது வந்து ரொம்ப பிடிக்கும் வந்து கூழ் பிடிக்கும் ஏன்னா வெயில் டைம்ல வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப ஹெல்த்தியான உடம்பு காப்பாற்றிக்கலாம் அதேமாதிரி காலையில் உணவு சாப்பிடலாம் காலையில டிஃபன் வந்து எப்பவுமே இட்லி தோசைதான் அதேமாதிரி பொங்கல் சாப்பிடுவாங்க இடியாப்பம் சாப்பிடுவாங்க அதுவும் பிடிக்கும் ஆனால் மதியானத்தில் வந்து நம்ம வெயில் டைமில் மட்டும் கூழ் பிடிக்கும் ரொம்ப கேழ்வரகு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் சொன்னால் வெயில் டைம்க்கு வந்து அந்த நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் அந்த டைமில் எந்த டயர்டும் தெரியாது சாப்பிட்டாலும் வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் சாப்பாடு சாப்பிடுவது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நல்லா வயிறு நொரம்ப ஒரு சொம்பு குடிச்சால் கூட நல்லா திருப்தியாக அந்த ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் கிச்சிலி ஊறுகாய் நார்த்தங்க ஊறுகாய் இப்படிலாம் சாப்பிட்டா உடம்புக்கு வந்து நல்ல எனர்ஜியும் இருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் ஈவினிங்ல வந்து தேவை இருந்தால் சுண்டல் சாப்பிடலாம் இந்த பட்டாணி மூக்கடல்ல இந்த மொச்சை கொட்டை இதெல்லாம் வந்து ஈவினிங்ல சாப்பிடலாம் அதேபோல வந்து நைட்ல வந்து எப்போதுமே வந்து சப்பாத்தி அது சாப்பிடலாம் அதேமாதிரி நைட்ல களி கூட சாப்பிடலாம் தேவையான அளவுக்கு நமக்கு உடம்புக்கு வந்து அதுவும் நல்ல ஒரு ஃபுட்டுதான் களி சாப்பிடுறது வந்து ஆனால் சில பேர் வந்து அது தெரியவே தெரியாது எப்படி ஏன் சாப்பிடணும் அப்படின்னு கூட ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில அதேமாதிரி கிராமத்தில் இருக்க நிறைய பேர் வந்து அதை வந்து யாரும் லைக் பண்ணுறது கிடையாது எல்லாமே வந்து இப்போ சாப்பாடு சாதம் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அது கிடையாது நம்ம தேவை இருந்தால் கீரை வகைகள் கூட இந்த ஒரு சிறு கீரை புளிச்சை கீரை முக்கியம் அந்த களிக்கு தேவையான வந்து புளிச்சை கீரை சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்த் ஏன்னா சாப்பிடம்போதுகூட நான் இன்னுமே சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மளுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் நல்லது ஆனால் உடம்புக்கு